தொலைதூரத்தில் இருக்கற கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா எந்த வசதியும் இருக்காது அங்கே அவங்க உள்ள இளைஞர்களும் சரி சிறுவர்களும் சரி அவங்களுக்குள்ளயே விளையாண்டுகிட்டு வெளியே எங்கேயும் அவ்வளோக்கும் போக மாட்டாங்க சிட்டியில் இருக்கிற மாதிரி அவங்க உள்ளேயே ஊருக்குள்ளேயே அவங்கள்ட்ட அவங்களோட இருக்கிற பசங்களை மட்டும் வச்சி ஓ கிரிக்கெட் விளையாட போகிறது கபடி விளையாட போகிறது ஏரிக்கு குளிக்க போகிறது இது தான் அவங்களோட வேலையாக இருக்கும் இது அவங்களோட விளையாட்றது வந்து அவங்களோட மன அழுத்தத்த குறைக்கிற விதமாக எனக்கு தோணுது விளையாடம் போது அவங்க எதை எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்டோடு கிரிக்கெட் விளையாட்ற கிரிக்கெட்டை வச்சிக்கலாம் போல் இதுக்கு பொதுவாக பதினோரு பேர் டீமுக்கு அங்கே உள்ள எல்லா பசங்களையும் கூட்டிட்டு ஆள் இல்லைன்னா சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் விளையாடுவோம் எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது எங்கூரில் எல்லாத்தேயும் கூட்டிட்டு போய் நாங்கெல்லாம் விளையாடுவோம் அந்த மாதிரி அவங்க கூட்டிட்டு போ எல்லா பசங்களும் ஒன்றா போய் டீம்மு ஃபர்ஸ்ட்டு பிரித்து யார் டாஸ்க் போட்டு பௌலிங் யா பேட்டிங் யாருன்னு சூஸ் பண்ணி அவங்க விளையாடுவாங்க இதலாம் அங்கே உள்ளவங்களை தொலைதூரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத கிராமம் உட்கிராமத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மன அழுத்தத்த குறைக்கும் விளையாட்டுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு முக்கியமாக இருக்குது